இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிவிட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இப்போலாம் ரெண்டு பேருமே வேலைக்கு போகற ஆரம்பிச்சிவிட்டாங்க அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பையன் வந்து ஃபினான்ஸியலாக கம்மியாக இருந்தாலும் பொம்பளப் பிள்ள வந்து ஃபினான்ஸியலாக அதிகமாக இருக்கோம் அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும்னா ஃபினான்ஸியலாகவே ரெண்டு பேர் வந்து பிரிச்சிக்கிறாங்க இப்போ ஒரு ஆம்பளப் பையன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஒரு முப்பதாயரூபா வாங்குறான் அப்படின்னா பொம்பளப் பிள்ள வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்குதுன்னும் போது அப்போ தான் அந்த இடத்துல வந்து பிரிச்சிக்கிறாங்க இந்த வேலையை நான் செய்யறேன் இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி பிரிச்சிக்கிறாங்க அதேமாதிரி அந்த பொறுப்பு எப்படி வருதுன்னும் போது படிச்சு முடிச்சு நம்ப ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற வந் வேலைக்கி போகணும் அப்படி இருக்கும் போது ஆம்பளப் பையன் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லை பொம்பளப் பிள்ளையும் வேலைக்கு போகலாம் அந்தமாதிரி வந்து சூழ்நிலை இப்போ இருக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போனால்தான் ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அதுலையும் கஷ்ட நஷ்டம் ரெண்டுமே இருக்கு இல்லையா அதனால் வந்து ஃபினான்ஸியலாக இப்போலாம் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் ஒருத்தர் அதிகமாக சம்பாரிச்சு ஒருத்தர் கம்மியாக இருக்குன்னும் போது அதற்கேத்த தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க அதனால வந்து இப்போலாம் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சால் மட்டுமே வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அப்படி ரன் பண்ணால்தான் வந்து அவங்களுக்கான அவங்களுடைய வேலையை அவங்க என்னன்னு பூர்த்தி பண்ணிக்க முடியும்